இப்போ நம்ம ஒரு புதுசாக ஒரு ஓவியம் வரைய போகிறோம் அப்படினா இப்போ ஃபஸ்ட் அவங்கள வந்து நீட்டாக ஒரு டைரி இல்லை ஒரு புக்கு மாதிரி பேப்பர்ஸ் நிறைய இருக்கற மாதிரி ஒரு புக்கு எடுத்துகிட்டு வர சொல்லிவிட்டு அவங்களுக்கு தேவையான பென்சில் ஃபஸ்டு பென்சில் ஸ்கெட்ச்சுலேருந்து ஆரம்பிக்க சொல்லுவேன் ஏதோ ஒரு புது புது புதுசாக ஒரு அ அவங்களுக்கு பிடிச்சமான ஈஸியாக இருக்கற ஒரு பிக்சரை வந்து சாம்பிலாக எடுத்துட்டு அந்த பிக் அந்த பிக்சரை பார்த்து அப்படியே வரையை சொல்லுவேன் ஸோ அதை இல்லை அது மேலேயே டிரேஸ் பண்ண சொன்னால் அந்த இதுக்கு அவுட்லைனில் அப்படியே டிரேஸ் பண்ணிணாங்கனா ஈஸியாக அவங்கனால எளிது எளிதாக அவங்கனால வந்து ஓவியம் வரைய கற்றுக்குலாம் ஸோ இப்படி கற்றுக்கும் போது இதை ப்ராக்டிஸ் பண்ணுணாங்கனா ஒரு பத்து ப பதினைஞ்சி ஓவியங்களை பார்த்து பார்த்து வரைஞ்சாங்கனா அவங்கனால நல்லா நீட்டாக வரையருதுக்கு அவங்க ஒரு ஓவிய கலைஞராக ஆகிறக்கு அவங்களுக்கு திறமைகளை வளர்த்துக்க முடியும் இது தான் நான் நினைக்கிறேன்